அது வந்து கிறிஸ்டீன்னு மீன் பிடிக்க போவாங்க எங்களையும் கூட்டிகிட்டு போவாங்க நாங்களும் போவோம் வாரம் வாரம் மீன் கொடுப்பாங்க எங்களுக்கு நாங்களும் சமைச்சி எல்லாம் ஒன்னாக உக்காந்து சாப்பிடுவோம் நாங்களும் இருந்தாலும் கொடுப்போம் அவக வேணாலும் கொடுப்பாங்க எதோ ஒரு விஷேஷமுனாலும் மீன் கேட்டா கொடுப்பாங்க எங்களை வந்து அடிக்கடி கூட்டிகிட்டு போவாங்க மீன் பிடிக்கிற நாங்கள் வந்து போவோம் இந்த மாதா மாதா கோயில்ன்னு சொல்லி ஒரு விஷேஷம் கொண்டாடுவோம் பிரம்மாதமாக அதில் நாங்களும் போய் கொண்டாடுவோம் அவகளும் வருவாங்க எங்கள் வீட்லையும் தங்குவாங்க நாங்களும் அவக வீட்டில் தங்குவோம் நல்ல மீன் சாப்பிடுவோம்